அப்போல்லாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துக்கொள்ள முடியாது அந்த வசதிகள் கிடையாது பேப்பர் வந்தால்தான் அப்போது எங்கேயாவது ஒருத்தர் நியூஸ் தெரிஞ்சவங்க வெளியில் இருந்து வரவங்க தகவல் சொன்னால் மட்டும்தான் வேறு எதுவும் கிடையாது இப்போலாம் வந்து இன்ஸ்டாகிராம் வாட்ஸப்பு பேஸ்புக்கு இந்த மாதிரி நவீனமயமாக இ நியூஸ் பேப்பருக்கு வரதுக்கு முன்னாடியே ஃபோனில் தெரிஞ்சுக்கிறாங்க இன்னும் நிறைய வித்தியாசமான நியூஸெல்லாம் ஊடகங்களில் இப்போ நியூவாக வந்திருக்கறதுல புதுசாக வந்துருக்குது